கூடுதல் சுவைக்காக வந்து பார்த்தோம் அப்படினா இட்லி சாம்பார் இட்லி சாம்பாரில் வந்து டேஸ்ட்டு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து மல்லி சீரகம் மிளகு வரமிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிதமான சூட்டில் நல்லா வறுத்து அதுவந்து பவுடர் பண்ணி நம்ம அந்த சாம்பாரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கவச்சு அப்படினா இட்லி தோசைக்கு வந்து அந்த சாம்பாரே இட்லி சாம்பாரை வந்து அது இன்னும் ஒரு சுவை வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படினு சொல்லி சொல்லி சொல்வாங்க அதுக்கு அடுத்து மதிய உணவில் செய்யறதுல அந்த சாம்பார் இருக்கு இல்லை சாம்பாரில் வந்து நமக்கு டேஸ்டு நல்லா வரணும் அப்படினா அதை தாளிக்கிற டைமில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறையா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்ல எண்ணெயில் வறுத்து அது தாளித்தோம் அப்படினா அந்த வெங்காயத்தோடைய அந்த டேஸ்டை வந்து அந்த சாம்பாரில் நமக்கு நல்ல கலந்து இன்னும் நமக்கு இன்னும் சுவையை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் கொத்தமல்லி வந்து நம்ம நிறைய கட் பண்ணி நம்ம மேலாப்பில் வப் போட்டோம் அப்படினாலும் அது உடைய அந்த வாசமும் வந்து சாம்பாரில் கலந்து இன்னும் வந்து சுவையை வந்து அதிகமாக கொடுக்கும் அடுத்து வந்து நம்ம கல்யாண வீட்டில்லாம் நம்ம சாப்பிட்ற அந்த வத்தக்குலம்பு டேஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிற புளிக்குலம்பு அந்த இதுலையும் நமக்கு வரணும் அப்படினா அந்த புளிக்குலம்புல வந்து நம்ம சின்னதாக வந்து அச்சு வெல்லம் இல்லைனா வெல்லம் எதாவது ஒன்று நல்லா உடச்சி நம்ம அதில் கலந்தோம் அப்படினா அதில் ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும் அது இன்னும் நமக்கு என்ன வருனா டேஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படினு சொல்லி சொல்வாங்க அதேமாதிரி நம்ம வந்து ரசம் வந்து வைக்கிறப்போ அதில் வந்து நமக்கு டேஸ்ட்டு வர்றதுக்கு நம்ம மிளகு ஜீரகத்தோட வந்து தக்காளி கொத்தமல்லி பச்சமிளகா இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னாக அரைச்சி நம்ம கலந்தோம் அப்படினா அந்த மிளகு மிளகு ரசம் வந்து நமக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க எப்போயுமே நம்ம சமைக்கிற அந்த சாப்பாட்டில் வந்து எண்ணெய் பொருள் எண்ணெய்யை வந்து நம்ம ரொம்ப கன்ட்ரோலாக நம்ம போட்டோம் அப்படினா அது நமக்கு இன்னும் டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அப்படினு சொல்லுவாங்க